நாங்கள் வந்து கிரா கிரகணங்கள் தொடர்ச்சியாக அந்தந்த நிகழ்வு காலத்தில் இந்த கிரகணங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வால் நட்சத்திரம் போன்ற கிரகணங்களை நாங்கள் நேரடியாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் எல்லாேருமே சொல்லியிருக்குறாங்க அது உடனடியாக நாங்கள் பார்த்ததுக்கு கிடையாது சொன்னதை வச்சு நாங்கள் ஓ வந்திருக்கலாம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்துதான் அதில் எங்களுக்கு தெரியுது வால் நட்சத்திரங்கள் நேரடியாக பார்த்ததுண்டான யாருமே அதை சொன்னது இல்லை கிரகணங்கள் தொடர்ந்து வந்து அந்தந்த ஆண்டுகள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்குறோம் செய்தித்தாளில் படிச்சுருக்குறோம் டிவியுலமும் அதை பற்றி நாங்கள் பார்த்து செய்தித்தாள்லேயும் பார்த்துருக்குறோம் டிவி நிகழ்ச்சிளையும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறோம் அதுக்கான செய்திகளிலும் படித்து தொடர்ந்து படிச்சுருக்குறோம்